இப்போ அடையாரில் இருக்குறோம் அடையார்லேருந்து ஊரப்பாக்கம் போகணுன்னா இன்னும் எவ்வளவோ நேரம் ஆகும் நார்மலாக போகணுன்னாவே ஒன் ஒன் ஹா ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகுமா இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் இப்போ நல்ல ட்ராஃபிக்கில மாட்டிக்கிட்டோம் இதில் இன்னைக்கு வேறு முகூர்த்த நாள் வேறு வண்டி நகர்றாமாதிரியே தெரியல எதுவுமே நகரில் அப்டே இங்கேயும் அங்கேயும் சிக்கி ஜாமாயிட்டுருக்குது வேறு எதாவது ஒரு வழி இருக்கான்னு கொஞ்சம் மேப்பில் இல்லை எதுலையா பாருங்களேன் வேறு எதாவது ஷார்ட் கட் வழியா போகலாமான்னு இப்போவே டைம் செவன் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு இன்னும் நைட்டு வீட்டுக்கு போகறதுக்கு ப டென் ஓ க்ளாக் ஆயிடும் போல் வீட்டில் வேறு தேடுவாங்க ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரிலயே இது நகர்றமாதிரியே தெரிலயே இப்போ அடையாரே இன்னும் தாண்டல இன்னும் நம்ப கிண்டியில போகணும் கிண்டியில எவ்வளோ ட்ராஃபிக் இருக்கும் கிண்டியில எதுவும் எதா வேறு வழி எதா இருக்குமா ஊரப்பாக்கம் போக கிண்டிலேருந்தான் போயாகணும் இல்லை மே மே மேலே ப்ரிட்ஜ்ஜி ஆமாம் இன்னும் எவ்வளவோ தூரம் போகுறா மாரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்

வேறு எதாவது வே இல்லை எந்த வழியும் இல்லை அப்படிங்களா கொஞ்சம் பாருங்களேன் வேறு எந்த வழி இருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்